ம் ஆமாம் மேடம் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு எங்கே மேடம் போகணும் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மேடம் ஆ ஓகே மேடம் இப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து சென்னை காந்தி பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து மொத்தம் ஒரு ஐநூறு கிலோ மீட்டர் வரும் மேடம் ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் வந்து ஒன் டேக்கு வந்து காருக்கு வந்து மூவாயரரூவா சார்ஜஸ் வாங்குகிறோம் மேடம் வாடகை அதுப்போக நீங்கள் டிரைவருக்கு ஆயர்ரூபாய் தனியாக கொடுக்கணும் மேடம் இல்லை மேடம் நான் உங்கள்கிட்ட மற்றவங்களோட எல்லோரோடையும் க கம்மியான விலையில தான் மேடம் சொல்கிறேன் வேணுனா ஒரு நூறு இரநூறு கம்மி பண்ணலாம் மேடம் அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது மேடம்

ஆ ரெண்டுமே இருக்குது மேடம் உங்களுக்கு வந்து ஏசி காருன்னால் இப்போ நான் சொன்ன விலையோட ஐநூறுரூவா மட்டும் அதிகமாக வரும் மேடம் ஓகே ஓகே மேடம் உங்களுக்கு வந்துடலாம் மேடம் எத்தனை மணிக்கு மேடம் வரணும் எப்போ வரணும் மேடம் ஓகே ஓகே மேடம் நான் கரெக்டாக வந்துடுறோம் மேடம் ஓகே மேடம் வேறு வேறு எங்கேயும் போகணுமா மேடம் ஓ ஓகே மேடம் இப்போதிக்கி உங்களுக்கு காந்தி பூங்கா மட்டும் போகணும் அப்படிதான மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் எத்தனை பேர் மேடம் வர்றீங்க ஓகே மேடம் நான் மெதுவாக தான் மேடம் ஓட்டுவேன் ரொம்ப ஓகே மேடம் ஓகே மேடம் என்ன ஓகே மேடம் நான் வந்து ஓகே மேடம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் இந்த நம்பர் தானே மேடம் வாட்ஸப் நம்பரு ஓகே மேடம் இந்த நம்பருக்கு வந்து நான் என்னோடய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சிட்றேன் உங்களுக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் காரு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிளம்பிருவோம் மேடம் வந்தவொடன்னே ஓகே மேடம் ஓகே மேடம் நன்றி மேடம்